கல்கி பூ கடையாமா ஆ நான் மயிலாடுதுரைலருந்து பேசுகிறேன்மா என் பேர் வந்து சுஜிதா ஆ எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் பூத்தோட்டம் வச்சுருக்கோம் மல்லிகை பூ அது வந்து இந்த பூலாம் பறிக்காததுனால் வேஸ்ட் ஆகுதுமா அதனால் நீங்கள் வந்து டெய்லியும் வந்து வாங்கிக்கிறிங்களா மார்னிங் வந்து ஒரு கிலோ வந்து நூறு ரூபாய்க்கு எடுத்துக்கோங்கம்மா ஏன்னா வந்து ரேட்டாக தானேமா இருக்கு பூலாம் ஆ சரிமா சரி நான் வந்து உங்களுக்கு நான் குற கம்மி பண்ணியே தர்றேன் நீங்கள் வந்து டெய்லியும் வந்து எடுத்துக்கோங்க சரியா ஆ கனகாம்பரம் பூவுலாம் இருக்குமா அது வந்து ஒரு கிலோ நூற்றி இருபது ரூபாய்க்கு எடுத்துக்கோங்கம்மா கனகாம்பரப்பூ எப்போதுமே ரேட்டாக தானேமா இருக்கும் சரிமா கனகாம்பரம் வந்து நூறு ரூபாய்க்கு எடுத்துக்கோங்க மல்லிகைப்பூ வந்து தொண்ணூறு ரூபாய்க்கு எடுத்துக்கோங்கம்மா ஆ சரிமா டெய்லியும் மார்னிங் வந்து எடுத்துக்கோங்க ஆ சரிமா